எனக்கு பிடிச்ச உணவு வகை வந்து பார்த்திங்கன்னா கீரை அது எந்த கீரையாக இருந்தாலும் எந்த கடையில் இருந்தாலும் எந்த இருக்குங்கிறத மோ மேக்ஸிமம் கீரைங்கிறது வீட்டுலலாம் சாப்பிடுவேன் வீட்டில் சாப்பிடுறதுதான் பிடிக்கும் அது இயற்கை கீரை அடுத்த படி பார்த்திங்கனாக்கா சிக்கன் பிரியாணி அது வந்து மோஸ்ட்லி வந்து வெளியில் ஹோட்டலில் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விருப்பந்தாயிருக்கும் மூணாவது சாம்பார் பருப்பு சாம்பார் இது மூணும் ரொம்ப ரொம்ப எது பிடிக்கும்னு கேட்டால் கீரை கீரைக்குதான் ஃபர்ஸ்ட்டு மகத்துவம் ஃபர்ஸ்ட்டு ஒரு இது நல்லவொரு சத்தான உணவு கீரை அது ஹோட்டலில் எங்கேயும் கிடைக்காது அது வீட்டில்தான் வந்து சமையல் செஞ்சு சாப்பிட முடியும் அதனால அதை வீட்டில்தான் வந்து சமைத்து சாப்பிடுணும் சாப்பிடுவோம் நல்லா ஒரு இது அந்த கீரையை எப்படி செய்யணுனாக்கா நல்லா வந்து வெந்ததுக்கு அப்புறம் மத்தில் போட்டு கடைஞ்சு சட்டியில் கடைஞ்சு சட்டியில்தான் கடையணும் கீரை ஆக்சுவலாக வந்து மிக்சிலலாம் எதுவும் போடக்கூடாது மிக்சியில் போட்டால் நல்லாயிருக்காது அது பிடிக்காது கீரையை சட்டியில் கடைஞ்சு அதில் வடகம் போட்டு தாளித்து அதை கொடுத்தாங்கனா அதோடைய மணமே வந்து தனி ஒரு அது பார்க்கும் போதே வந்து சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங் வரும் அந்தளவுக்கு ஒரு நல்லாயிருக்கும் ரெண்டாவது வந்து சே பிரியா சிக்கன் பிரியாணி அது வீட்டிலேயே வந்து செய்யலாம் குக்கரில் வெச்சு செஞ்சு சாப்பிடுவோம் சப்போஸ் ஹோட்டலில் அது மீறி பிடிக்கிலனா ஹோட்டலில் போயி சாப்பிடுவோம் இன்னும் எந்த சாப்பாடாக இருந்தாலும் வீட்டிலியே வந்து சமையல் பண்ணி சாப்பிடுறதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது பட்சம்தான் வந்து உணவகங்கள் அது உணவகம்னு பார்த்திங்கனாக்கா அது அதுக்கு ஒரு ஒரு ஸ்பெஷலிஸிட் இருக்குது சிக்கனுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மட்டன் மட்டனுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்குது அந்த மாதிரி பார்த்தா நம்ம ஏரியாவில் ம சிக்கன் ஸ்பெஷலிஸ்ட் இருக்குது அங்கே போயிட்டு சாப்பிடுவோம் அது நல்லாயிருக்கும் சாப்பிடுறதே தெரியாது நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு நல்ல ஒரு சா உணவு நல்லவொரு உணவு வகை மூணாவது பார்த்திங்கனாக்கா நாலாவதாக பார்த்திங்கன்னா சாரி நாலாவதாக பார்த்திங்கன்னா ரசம் கடைசியாக சாப்பிட்டு ரசம் சாப்பிடணும் ரசம் சாப்பிட்டா அது நம்ம சாப்பிட்ட சாப்பாடை அது ஜீரணம் ஜீரண சக்தி அதிகம் அது மேல் வந்து சீரகம் எல்லாம் போட்டு இதுபண்றது ரசம் வந்து கம்பல்சரி ரசம் நைட்டில் சாப்பிடுணும் சாப்பிட்டு படுத்தால் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுதான் என்னுடைய ரொம்ப ரொம்ப விருப்பம் எது சாப்பிட்டாலும் நைட்டில் கொஞ்சம் ரசமாவது கண்டிப்பாக குடிக்கணும் அது ஹோட்டலுக்கு போனாலும் சரி வீட்டில் சாப்பிட்டாலும் சரி ரசம் கண்டிப்பாக குடிக்கணும் ரசம் குடிச்சிருந்தால்தான் நமக்கு வந்து அது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஜீரண சக்தி நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் ஜீரணமாகும் நல்லவொரு ஜீரண சக்தி உள்ள ஒரு அருமையான ஒரு ரெசிபி தான் ரசம் அடுத்தது கடைசியாக பார்த்தா டீ அவ்வளோதான் டீ சாப்பிடுவேன் அஞ்சாவது டீ பிடிக்கும் அது ஆக்சுவலாக எல்லாரும் சாப்பிடுறது அதை பற்றி எதுவும் சொல்ல வேணாம் பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதை சாப்பிடுணுனாக்க சாதாரணமாக வீட்டில் எப்படி பண்ணுவாங்க அது மாதிரி நார்மலாகருக்கும் சுகர் கம்மியாக சாப்பிடுவேன் அது ஒன்று பிடிக்கும் நல்ல அது ஒரு இதுதான் மற்றபடி வேறே ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிச்சதுனால் கீரை அது மறக்க முடியாத ஒரு வகை அது ஒரு இயற்கை கீரைங்கிறது வந்து அது ஒரு இயற்கையான உணவு நல்லாயிருக்கும் எந்தவொரு இதுவும் இல்லை ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது பொதுவாக வீட்டில்தான் சாப்பிடுவேன் வெளியிலலாம் சாப்பிடுறது எனக்கு அது விருப்பம் இருக்காது வீட்டில்தான் சா விரும்பி சாப்பிடுவேன் செய்ய சொல்லி நன்றி வணக்கம்